எங்கள் மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து நல்ல பாரம்பரியமாக இருக்குவாங்க தமிழ்நாடுன்னாலே பாரம்பரியம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு இங்கே உள்ள மக்கள் வந்து பாரம்பரியத்தை வந்து நல்லா பின்பற்றுவாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோயில்கள் இங்கே உள்ள ஹிந்து கோயில்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாரம்பரியமாக நல்ல கலை கலைப்பாட்டுடன் கட்டப்பட்ட கோயிலாட்டம் தான் இங்கே உள்ளதெல்லாம் இருக்கும் இப்போ கோயிலுக்கு வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் போகிறாங்க அப்படின்னா அவங்க போட்டு இருக்கிற உடை ட்ரெஸ்ஸை பார்த்தா நல்லா பாரம்பரியமாக பட்டு சாரீ கட்டிக்கிட்டு வே ஆம்பளைங்கலெலாம் வேஷ்டி கட்டிக்கிட்டு அப்படிதான் போவாங்க நல்லா மங்களகரமாக போவாங்க அதே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கு அடுத்து ஒரு கல்யாணம் வீடு அப்படின்னாலுமே அவங்க போகிறது வந்து பட்டுப்புடவ கட்டிக்கிட்டு தான் போவாங்க தலை நிறையா பூ வெச்சுக்கிட்டு அப்படின்னுலாம் மங்களகரமாக போவாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாடு கூட பாரம்பரியமாக தான் சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது மோ நிறைய அதிகமாகிட்டு அரிசி அரிசி கலந்த சாப்பாடு தான் இங்கே வந்து சாப்பிடுவாங்க அதுக்கு அப்புறமா இட்லி தோசை ஆப்பம் இப்படி அரிசி அரிசியில் செஞ்ச உணவுதான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு பாரம்பரியம் உடுக்கிற உடையிலேயும் சரி தான் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் சரி தான் கட்டற வேலைப்பாடுகளில் சரி தான் கட்ட கூடிய கட்டடங்கள் இதில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் பார்க்கறது வந்து பாரம்பரியம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியதாக இருக்கிறது கூட பாரம்பரியம் அப்படி ஒரு பாரம்பரியமான மாநிலம் தான் தமிழ்நாடு மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் பாரம்பரியத்தில் ஒரு சிறந்த நிக்கி அப்படின்னு ஒரு மாநிலம்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு தான்